நீங்கள் வந்து தமிழில் வந்து ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டிய புத்தகங்கள் என்னென்னனு நீங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏபிஜே டாக்டர் அப்துல் கயாம் அப்துல் கலாம் எழுதின புக்கு வந்து அக்னி சிறகுகள் அதில் வந்து நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சுச்சு வாழ்க்கை திறனை மேம்படுத்துகிறத்துக்கான நல்ல ஒரு ஐடியா கிடைச்சு எனக்கு அப்புறம் பண்டைய காலத்தில் வந்து நம்ம அரசு ஆட்சியெலாம் எப்படி இருந்துச்சுனு தெரிஞ்சுக்குற பொன்னியின் செல்வன் புக்கு வாங்கி படிக்கலாம் நீங்கள் அது மூணு பார்ட்டாக இருக்குது நீங்கள் வாங்கி படிச்சுங்கனா உங்களுக்கு நல்ல ஒரு நம்ம சோழர்கள் சேரர்கள் பாண்டியர்கள் எப்படி ஆட்சி செஞ்சுருக்காங்கன்றது உங்களுக்குத் தெரியும்